எதிர்காலத்திலைன்னு இல்லை இப்போது ஒரு நிகழ்காலத்திலையுமே நம்மளுக்குன்னு ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுற ஒரு இடம் கெடச்சுச்சுனா வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்னன்னால் இப்போ நம்ம மாடியே எடுத்துக்கிட்டோம்னால் மாடித்தோட்டம் இப்போ நிறையா பேர் வந்து மாடித்தோட்டங்களில் வந்து நிறைய காய்கறிகள் போட்டு விளை விளைவிச்சு அதை வந்து அவங்க உணவுக்கு எடுத்துக்கிறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய ஒரு சின்ன ஆசையும் அது தான் மாடித்தோட்டம் ஒன்று உருவாக்கணும்னு அதில் இது புடலங்காய் வெண்டைக்கா தக்காளி பச்சை மிளகா அப்புறம் கத்தரிக்காய் கிழங்கு வகைகளில் உருளைக்கிழங்கு சேனைக்கிழங்கு அப்புறம் சக்கரவள்ளிக் கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளில் இதெல்லாம் போட்டு விளைவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எண்ணம் வந்து இருக்குது இதுலையும் குறிப்பாக அவரக்காய் அப்புறம் வந்து புடலங்காய் பாகற்காய் இதெல்லாம் வந்து மாடித் தோட்டத்தில் போ போட்டோம்னால் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நம்மளுக்கே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம டெய்லியும் போய் வெளியே கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியமே நம்மளுக்கு இல்லை நம் தினமும் விளையிறதை வச்சேயும் நம்ம அதுவே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம நம்மளோடைய வாழ்நாளை வந்து இன்னமும் நல்லா ஒரு ஆரோக்கியமான வாழ்நாளாக நம்ம மாத்திக்கிடலாம் இது தான் வந்து என்னுடைய இப்போதைக்கான ஒரு இலக்காக இருக்குது அது கூடிய விரைவில் அது கண்டிப்பாக அது நடக்குங்கிற நம்பிக்கையும் இருக்குது மாடித்தோட்டம் ஒரு சிறிய மாடித்தோட்டம் எனக்கான ஒரு தோட்டம் கண்டிப்பாக நான் உருவாக்கணுங்கிற எண்ணம் ஆசை இருக்குது எல்லோருமே நான் மட்டுமில்ல உங்களுடைய இடத்தில் ஒரு சிறு இடம் கிடச்சாலுமே நீங்கள் ஒரு தோட்டம் போட்டு அதில் பூக்களும் காய்கறிகளும் வச்சீங்கன்னாலே போதும் க பண் கண்ணுக்கு பார்க்கிறதுக்கும் ரொம்ப குளுமையாக இருக்கும் நம்மளோடய உடம்புக்கும் அது நல்லது அதனால இதுதான் என்னுடைய இலக்காக இருக்குது